ஆ சொல்லுமா என்ன கால் பண்ணிருக்கீங்கமா இது வந்து சொல்லுங்கமா அப்படிங்களாம்மா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட் சொல்லுங்கமா சொல்ல வந்தீங்க இல்லம்மா இப்போதான் வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் இல்லமா இங்கே நாங்கள் அதாவது ஆமாம் எல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து லோக்கல்லே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஆர்டர் வந்து வெளியில யாராது லோக்கல்ல கேட்டால் நாங்கள் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எப்படி என்ன குவாலிட்டி வேணும்னு சொன்னால் பனியன்லேருந்து ஆ பார்த்திங்கனா ஆட்னரி கிளாத்து காட்டன்லருந்து இந்த மாரி நிறையா சில பட்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா நார்மல் பட்டு அந்தமாரி கூட நம்ம தறி போட்டு நாங்கள் எல்லாமே நாங்கள் ஓன் ப்ராடக்ட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பனியன்லாம் பார்த்தீங்கன்னா கட் பனியனு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கை வச்சிலருந்து கால் இது எல்லாமே நாங்களே இங்கே ஒனாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சொல்லுங்கம்மா

ஓகே ம் ஓகே இருக்குது எல்லாமே நாங்கள் ஒரு நீங்கள் கே எல்லாமே நீங்கள் ஓ உங்களுக்கு வந்து மே அதாவது லேடிஸ் சம்மந்தப்பட்ட உங்களுது எல்லாமே கேட்குறீங்க அப்படி தானே கேட்குறீங்க சரி சரி ம் இருக்குமா நாங்கள் எல்லாமே இன் இது இன்னர்லேருந்து அவுட்டர் இன்னர்லருந்து மேல் இன்னர்லருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது நீங்கள் உங்களுக்கு வந்து நேர்ல வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குவாலிட்டி பார்ப்பீங்க இல்லைங்களா நீங்கள் மற்ற இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் குவாலிட்டி இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கிளாத்தோட குவாலிட்டி டிசைனோட குவாலிட்டி அந்த ஸ்டிச்சிங்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாருக்கும் அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்து வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நேர்ல வந்தீங்கனாக்கா பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எப்போ வேணா வரலாமா எங்கள் அநேகமாக எங்கள் கடை வந்து காலையில் ஒம்பது மணிக்கு எங்களுது ஆரம்பிச்சோமா நைட்டு எட்டு ஒன்பது மணி வர எங்கள் கட இருக்கும் நீங்கள் எப்போ வேன்னா அந்த ஃபோன் கால் பண்ணிட்டு எங்களோட நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் கான்டக்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்போ வேணா நீங்கள் நேர்ல வரலாம் தேங்க்யூம்மா தேங்க்யூமா தேங்ஸ் ஓகே